ஹலோ நாங்கள் சீலைப்பள்ளிலேர்ந்து பேசுறோங்க இது ஆரியபவன் ஹோட்டலுங்களா அதான் இந்த மாரி எங்களுக்கு ஃபங்ஷனுக்கு காதுக்குத்து விழாவுக்கு இப்போ சமைக்க சொல்லி கொடுத்துருந்தோங்க இந்த மாரி நீங்கள் சமையல் வந்து செய்ய செய்யறத்துக்காக ஆர்டர் பண்ணிருந்தோம் அந்த சமையலில் வந்து வடை பாயசம் பொங்கல் தோசை இட்லி எல்லாம் டிஃபன் ஐட்டம் எல்லாம் சொல்லிருந்தோங்க அது வந்து ஆர்டர் பண்ணனால இவ்வளோ டெலிவரி பண்ணிருந்தீங்க அதை வந்து ஃபங்ஷனில் வந்து டெலிவரி பண்ணும்போது சமையல் பரிமாறும்போது ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் கெட்டு போச்சுங்க அதனால் எங்களுக்கு ஆர்ட்ரு இந்த மாரி கெட்டாதனாலே எங்களுக்கு ரொம்ப இதாக ஆயிருச்சு கஸ்டமர்களெல்லாம் திட்டிகிட்டு போகறாங்க வந்தவங்க இவங்கல்லாம் ஃப்ரெண்டுகள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் எங்களுக்கு வந்து கேஷெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க இல்லைன்னா எனக்கு இல்லைன்னா வேறு சமைச்சு டெலிவரி பண்ணுங்கள் இல்லைன்னா எப்படி பண்ணுறீங்க சொல்லுங்கள்